நம்ம சமைக்கும்போது நம்மளுடைய முதல் அனுபவம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல கூட்டாஞ்சோறு செய்கிற செய்வோம் நண்பர்களோடு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வீட்டுலேருந்து அரிசி எடுத்துட்டு வர்றது ஒருத்தர் வீட்டுலேருந்து பருப்பு எடுத்துட்டு வர்றது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் நம்மளுடைய முதல் அனுபவம் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்ம சமைக்கிறது ஆரம்பமாகும் அதுக்கப்பறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்பறம் வீட்டில் வந்துட்டு நம்ம தனியாக சமைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்துட்டு எவ்வளோ சாப்பாடு எவ்வளோ வந்துட்டு சாப்பாடு வைக்கணும் எவ்வளோ அரிசி போடணும் இந்த பாத்திரத்தில் இவ்வளோ அரிசி வந்துட்டு நம்ம போட்டால் அது வந்துட்டு கரெக்டாக இருக்குமா இந்த பாத்திரத்துக்கான அளவு கரெக்டாக இருக்குமா இல்லை வந்துட்டு சாப்பாடு மேலே வந்துடுமா இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய முதல் அனுபவத்தில் நம்மளுக்கு எதுவும் தெரியாது சின்னச் சின்ன தப்புகள் வந்துட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்பறம் ஒலை கொதித்ததா கொதிக்கலையா எப்படி எந்த எங்கே இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு அரிசி போடணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியா கொதிக்கிறதுக்கு பின்னாடியா இந்த மாதிரி அதுக்கப்பறம் கொழம்பு வைக்கணும்னா இப்போ நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் பருப்பு கொழம்பு வைப்போம் பருப்பு கொழம்பு வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க பருப்பு பருப்பை எடுக்கணும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை அதை வந்துட்டு பச்சை வரமிளகா வேணும் உப்பு வேணும் இந்த மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ போடணும் எந்தெந்த தூள் சேர்க்கணும் அதில் மிளகாத்தூளு எவ்வளோ சேர்க்கணும் இந்த மாதிரி வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு தெரியாது அப்போ வந்து நம்மளுடைய முதல் அனுபவத்தில் நமக்கு வந்துட்டு அது தெரியாது இதெல்லாம் தெரியாமலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்னொன்னும் சமைக்க ஆரம்பிப்போம் இப்போ பொரியல் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு சில காய்கறிகளாம் பார்த்தீங்கன்னா வேக வைக்கணும் வேக வைச்சி அதுக்கப்பறம் நாம் எடுத்து பொரியல் பண்ணுவோம் சில காய்கறிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு நாம் வந்துட்டு பொரியல் பண்ணுவோம் வேக வைக்காமல் கட் பண்ணி மட்டும் போட்டு பொரியல் பண்ணுவோம் அப்போ அப்போ வந்துட்டு நாம் பொரிய அது பண்ணுறப்போ எது நமக்கு தெரியும் முதல் அனுபவத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதெல்லாம் தெரியாது நம்ம நமக்கு நம்ம சமைக்க சமைக்க தான் நம்மளுடைய அனுபவத்தில் தான் அது வந்துட்டு தெரியும் முதல் அனுபவத்தில் என்னென்ன தப்பு பண்ணுறமோ அதை வந்துட்டு அடுத்த தடவை நம்ம வந்துட்டு பண்ண மாட்டோம் அதுக்கு அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த எது எதுக்கெல்லாம் தேங்காய் சேக்கணும் எது எதுக்கு தேங்காய் சேர்க்கக்கூடாது அப்பறம் ரசம் எப்படி வைக்கணும் ரசலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ புளி சேர்க்கணும் வந்துட்டு எவ்வளோ சீரகம் சேர்க்கணும் எவ்வளோ மிளகு சேர்க்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தெரியாது அதுக்கப்பறம் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி வைக்கணும் எவ்வளோ நேரம் இதை வந்துட்டு கொதிக்க வைக்கணும் இல்லை கொதிக்க வைக்கணுமா ரசலாம் பார்த்தீங்கன்னா கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்வாங்க ஆனால் நம்மளோட என்ன பண்ணுவோம் கொதித்தா தான் கொழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கொதிக்க எல்லா கொழம்பும் எப்படி வைக்கிறோமோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ரசத்தையும் கொதிக்க வைப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்துட்டு முதல் அனுபவமாக இருக்கும் முதல்ல ஆரம்பத்தில் ஆரம்மிக்கிற மாதிரி அது வந்துட்டு இருக்கும் அதுக்கப்பறம் சில இப்போது கீரை எல்லாம் கீரைகள் கீரை வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சில எந்தெந்த கீரைகள் வந்துட்டு கடைஞ்சா நல்லாயிருக்கும் எந்தெந்த கீரைங்கள் பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு முதல்ல தெரியாது நம்ம போகப் போக ஒன்னொன்னையும் கற்றுக்க கற்றுக்க நம்மளுடைய அனுபவத்தால் மட்டுமே நம்ம வந்துட்டு கற்றுப்போம் அது அது அதனால தான் நம்ம என் எது என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய முதல் சமையல் அனுபவம் தான் நம்ம வந்துட்டு எல்லாத்தை எல்லாத்தையும் நமக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்கும்